ஒவ்வொரு வீட்டிலயும் வயசு முதிர்ந்தவங்கலாம் இருப்பாங்க வீட்டில வந்து மாமனார் ரொம்ப உடம்பு சரி இல்லாத இருப்பாங்க அவங்களுக்கு வந்து மாமியார் மருமகளுங்க வந்து சரியாக கவனிக்க மாட்டாங்க உணவு கொடுக்க மாட்டாங்க அவங்கள குளிக்க வைக்க மாட்டாங்க அதனால் அவங்க வந்து படுத்த படுக்கையாகவே இருப்பாங்க சில டைம் வந்து அவங்கள வந்து கவனிக்கிறத்துக்கு ஆள் இல்லாடியும் வறுமை கொடுமையாலையும் இப்படி இருக்கிறத்துக்கு காரணமாக இருக்கும்